தமிழ் கலாச்சாரத்தை பற்றி சொல்லணும்னா தமிழ் பீப்பிள்ஸ் ரொம்ப வந்துட்டு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும் தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் காது குத்தாக இருக்கட்டும் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் தமிழ் பீப்பிள்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கல்ச்சர்டா தான் இருப்பாங்க ஸ்பெசிஃபிக்காக தமிழ் பீப்பிள்ஸ் அதில் எதுவுமே சொல்ல முடியாது ரொம்ப கலாச்சாரமாக தான் இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே அது இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக ரொம்ப கல்ச்சர்டா பண்ணுவாங்க அந்த தமிழ் மொழி அப்படின்றது என்னதான் வந்துட்டு அது எவ்வளோவோ மொழி இருந்தாலும் தமிழ் மொழி இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கு எல்லா இடத்திலியுமே என்ன என்னதான் நிறையா மொழி வந்துட்டாலும் இருந்தாலும் தமிழ் அளவுக்கு எதுவுமே வராது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கு தமிழ் மொழி அப்படிதான் சொல்லணும் கலாச்சாரம் வந்து தமிழ் மக்கள் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு வேற யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நமக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தமிழ் பீப்பிள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க